விவசாயிகள் தற்கொலை வந்து அதிகமாக இருக்கு ஏன்னா இப்போ ஒழுங்காக தண்ணி விடாதது பயிர்கள் நாசமாயிடுறது கரெக்டான உரம் போடுறதில்லை பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக யூஸ் ஆவுது நிறைய பூச்சிகள் இதாவறதுனால அதிகமானவங்கள் இறக்கறாங்க இதனால் நிறையா இடத்துல இந்த ஃப்ளாட்டு போட்டு விற்றுடுறாங்க அதெல்லாம் மனம் உடஞ்சு அவங்க பசங்க தெர்றாங்க அவங்க அப்பா விவசாயி ஆரம்ப காலத்துலந்து பண்ணியிட்ருக்காங்க இதிலந்து மனம் உடஞ்சு இது பண்ணியிடுறாங்க அதெல்லாம் எப்படி தடுக்கணுன்னா இப்போ கவர்மெண்ட்டே ஒரு ரூல்ஸ் வ நிறையா ரூல்ஸ் கொண்ட்டு வந்துயிருக்கு இப்போ விவசாயமான நிலங்கள் எல்லாம் ஃப்ளாட்டு போடக்கூடாது அந்த மாதிரி இப்போ அரசு மானியத்தில் நமக்கு உரம் கொடுக்கறாங்க தெளிப்பான் கொடுக்கறாங்க நிறையா சலுகைகள் இப்போ விவசாயம் நெல் விலைகளை ஏற்றிருக்காங்க அது மாதிரி விவசாயிகளுக்கு கஷ்டம் இல்லாமல் சில உபகாரணங்கள்லாம் கவர்மெண்ட்டே கொடுக்குது இப்போ ஸ்ப்ரேயர் கொடுக்குது டிராக்ட்ரு மானியத்தில் கொடுக்கறாங்க டிராக்ட்ரு உழுவுறதுக்கு கவர்மெண்டில் அப்ளை பண்ணோம்ன்னா மா அவர்க்கு நாப் நானூறுவாயோ என்னமோ பணம் கட்டணும் அது வந்து கொஞ்சம் விவசாயிகளுக்கு அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான இது தான் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால விவசாயிகளை தற்கொலை இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கனா இப்போ இன்ன அரசு வந்து விவசாய இதில் ந நல்லா பார்க்கணும் எ எங்கெங்கே பிரச்சனை இருக்கு இப்போ வாய்க்கால் வட்டாத இடங்கள் தண்ணி பாயாத இடம் இந்த மழை பேஞ்சிச்சின்னா திடீர்ன்னு வெள்ளம் மாதிரி வந்துவிடுறது அதெல்லாம் முன் எச்சரிக்கையாக பார்த்து கவர்மெண்ட்ல இது பண்ணு மானியதில் ஒதுக்கி வாய்க்கால் வெட்ட என்னென்னலாம் பண்ணனும் குளங்கள் அதிகமாக வெட்டணும் தண்ணியை நிறைய சேமிக்க இது பண்ணனும் அதெல்லாம் பண்ணம்ன்னா கொஞ்சம் விவசாயிகளின் தற்கொலையை கொஞ்சம் பாதுகாக்கலாம்